என் தொழில் வந்து பார்த்திங்கனா மைக்ரோ ஃபினான்ஸ்சியல் தாங்க முன்னே நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் மைக்ரோ ஃபினான்ஸ்ஸு வந்து பார்த்திங்கனா ஸ்டார்ட்டிங்கில் கொஞ்சம் நல்லாதாங்க போய்ட்டு இருந்துச்சு இப்போ இடையில வந்து பார்த்திங்கனா சில பல ரூமர்ஸ்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டு கஸ்டமர்லாம் ரொம்ப டீஃபால்ட்டாக பண்ண ஆரம்மிச்சிட்டாங்க டீஃபால்ட்டுனா எப்படி கேக்கிறீங்கன்னா முன்னே வந்து கலெக்ஷன் வந்து நம்மளுக்குனு ஒரு சென்ட்ரு ஒதுக்கிருப்பாங்க அந்த சென்ட்ரு வந்து காலையில் நம்ம போய் கலெக்ஷன் பண்ணுவோம் வந்து கலெக்ஷன் கட்டுவோம் மதியானம் ஃபைல் சோர்சிங் பண்ணுவோம் ஃபைல் சோர்சிங் பண்ணிட்டோம்னா ஈவினிங் அதாவது காலையில் ஒரு டைமு சாய்ங்காலம் ஒரு டைம் மட்டும் தான் அந்த கலெக்ஷன் ஒர்க்குன்னுருக்குது ஆனால் இப்போது எல்லாம் வந்து பார்த்திங்கனா வச்சுக்கோங்களேன் அந்த ரூமார் கிளம்புனதுனால வச்சு நம்ம எந்த நம்ம ஒர்க்கிங் டைம்னு நம்மளுக்குனு ஒரு ஷெடியூலே இல்லாத மாதிரி இந்த நேரத்துக்கு போனால் தான் கஸ்டமரை பிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி முன்னேனா நம்ம கடன் வாங்குனோம் அதை கட்டுணும்ங்கிற ஒரு கடமையோடு வந்து கட்டிக்கிட்டு இருந்தாங்க இப்போல்லாம் அந்த கடமையும் இல்லை ஒன்றும் கிடையாதுங்க எப்போ அடுத்தவங்க சொல்கிறத கேட்டு எப்பிட்றா இதில் ரெண்டு ரூபா மிச்சம் பண்ணிவிட்டு ஓடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ அதுலேயும் நான் போன ஜூன்லலாம் வந்து பார்த்துக்கிட்டீங்கனா வச்சுக்கோங்களேன் என்ன சொல்கிறது அந்த ஓனரே செத்து போய்ட்டாரு அப்படினு சொல்லி ரூமரு கிளப்பி அந்த அந்த டோட்டல் ஜோனு அந்த ஏரியாவே வந்து பார்த்திங்கனா இங்கே இருந்து வந்து இப்போ தாராபுரம்னு எடுத்துக்கிட்டோம்னா தாராபுரத்தில் இருந்து பொள்ளாச்சி ரோடு அந்த ஒரு ஜோனு எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படினா கிட்ட தட்ட நூற்றுக்கு ஃபாட்டி பர்சென்டேஜ் கஸ்டமர் மட்டும் தான் நாம் இப்போ நம்ம கடன் வாங்கினோம் கடன் வாங்கினத ப்ராப்பராக கட்டணும் அதை ஓனர் இறந்திருந்தாலும் சரி எது இருந்தாலும் சரி அப்படின்ற மாதிரி கட்டுகிறாங்க மீதி எல்லோருமே ஓனர் இறந்துவிட்டாங்க மக்களை வச்சுக்க சொல்லிட்டாங்க அப்படினு சொல்லி எல்லாம் ப்ராப்ளம் பண்ணியிருக்குறாங்க நாங்களும் அப்படிலாம் கிடையாதுங்க இங்கே பாருங்கள் எங்களுடைய ஓனருடைய இது இங்கே தாங்க இப்படி தாங்க அப்படினு சொல்லி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தும் வேலை ஆகல கிட்ட தட்ட ஒரு ரெண்டு ஒரு வாரமானது ரெண்டு வாரம் ஆச்சு ரெண்டு வாரம் ஆனது மூணு வாரம் ஆச்சு மூணு வாரம்ங்கிறது எங்கேயோ போயிடுச்சு அப்படி எங்கேயோ போனதினால கடைசியாக என்ன ஆகி போச்சு ப்ரெஷ்ஷரு ப்ரெஷ்ஷர் மேலே ப்ரெஷ்ஷர் ஹெட் ஆஃபீஸில் இருந்து நம்மளுக்கு இன்னும் என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்குறீங்க இது என்ன கலெக்ஷன் வாங்காமல் அவங்க மக்கள் சொல்கிற ரீஷன் கேட்டுகிட்டு வந்து இங்கே பதில் சொல்லிகிட்டு இருக்குறீங்க அதாவது நாம் வந்து நம்மளுடைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து அதை வாங்குகிற வழியை தான் பாக்கணும் மக்கள் சொல்கிற ரீஷன் கேக்கிறதுக்கு தான் உங்களை வேலைக்கு வச்சிருக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கான் கால் மேலே கான் கால் மீட்டிங்கு நைட்டு பதினோரு மணி வரைக்கும் மீட்டிங்கு ஃபைல் சோர்சிங் மீட்டிங்கை விட கலெக்ஷன் என்னாச்சுங்கிற மீட்டிங் தான் ஜாஸ்த்தியாக ஓடும் நம்ம ஃபைல் சோர்சிங்கும் பண்ணணும் கலெக்ஷனும் பாக்கணும் டிஸ்போஸ்மெண்ட்டும் பண்ணணும் இப்போ இத்தனையும் பண்ணிட்டுருக்கும் போது ப்ரெஷ்ஷர் ஊருப்பட்டதாக ஆகும் பொழுது கடைசியாக நம்ம என்ன பண்ணுறோம் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி விசாரிக்கும் பொழுது அவங்களும் இந்த மாதிரி பார்த்தா ஒருத்தர் சொல் ஒருத்தர் கட்டுணும்னு தான் நெனைக்கிறாங்க ஆனால் அந்த ஒருத்தர் சொல் பேச்சை கேட்டுகிட்டு தான் மற்றவங்க எல்லோருமே இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள போய் வார்ன் பண்ணி மற்றவங்கள எல்லாத்தையும் கட்ட வச்சு அப்படி இது பண்ணுற பொழுது கடைசியாக இத்தனை முயற்சி எடுத்ததுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க என் வீட்டு முன்னாடி வந்து இவங்க பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு நான் கேஸ் கொடுக்குறேன் அப்படினு சொல்லிவிட்டு போய் கேஸ் கொடுக்குறாங்க கேஸ் கொடுக்குறது என்ன ஒன்றுமே கிடையாதுங்க எங்களுக்கு தாங்க சாதகமாக வருது இப்போ நீங்கள் எங்ககிட்ட கை நீட்டி வாங்குறீங்க அவங்க எல்லா எவிடன்ஸும் வச்சுருக்குறாங்க நீங்கள் கையெழுத்து போட்டு தான் வாங்கியிருக்கிறீங்க கடைசியாக நீங்கள் வந்து இந்த மாதிரி கொடுங்கன்னு சொல்லி இப்போ எங்கக்கிட்டே கட்டியிருந்தா கூட வாரம் வாரம் இதை வச்சு தான் கட்டியிருப்பாங்க ஆனால் அவங்க போய் அவங்க ஸ்டேஷன் மூலியமாக பேசுகிறேன் பிடிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அடுத்த பத்து நாளில் ஒரு மாசத்தில் நீங்கள் டோட்டலாக எவ்வளோ பணம் வாங்குனிங்களோ க்ளோஸ் பண்ணிட்டு போங்கள் அப்படினு தான் சொல்கிறாங்க மக்கள் இதெல்லாம் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம டோட்டலாக எல்லா எடத்துலேயுமே இது பண்ணி கொலாப்ஸ் பண்ணி எந்த ஒரு விஷயமும் ப்ராப்பராக வந்து கட்ட முடியாத அளவுக்கு தாங்க இப்பத்தய சூழ்நெலை இருக்குது இதனாலேயே நிறைய பேர் வேலையை விட்டும் போய்ருக்குறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ப்ரெஷ்ஷர் தாங்கலை மேலே இருந்து ப்ரெஷ்ஷர் மேலே ப்ரெஷ்ஷர் கஸ்டமர் கட்ட மாட்டேங்கிறாங்க இதில் எல்லாம் ஒரு சொல்யூஷனு கடைசியாக வந்து உங்களுக்கு எல்லாம் வக்கீல் நோட்டிஸ் இது மாதிரி பண்ணுறாங்க ஏன்னா எங்கள் கம்பெனியில் இருந்து ஒரு அளவுக்கு தான் லிமிட் இருக்குது அந்த லிமிட்டை வச்சு தான் எல்லாம் நீங்கள் பாட்டுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருந்திங்கன்னா உங்களுக்கு உண்டான ஒரு கால அவகாசம் முடிஞ்சுருச்சுனா நாங்கள் அடுத்து லீகலாக வந்து உங்களுக்கு ஆக்ஷன் எடுப்போம்னு சொல்லி அந்த மாதிரிலாம் ப்ரொசீட் பண்ணி அதில் வந்து பார்த்திங்கனா ஒரு அக்செப்ட் ஆனது வந்து பார்த்திங்கனா ஒரு ஃபிஃப்டி பர்சென்டேஜ் தான் அக்செப்ட் ஆச்சு மீதி ஃபிஃப்டி பர்சென்டேஜ் எல்லாம் அக்செப்ட்டே ஆகலை அது இன்னும் அப்படியே இழுவையில் தான் இழுத்து அந்த அளவுக்கு இதாக போய் கிட்ட தட்ட சில பல இதெல்லாம் வந்து நீங்கள் இவ்வளோ மட்டும் கட்டினா போதும் அப்படிங்கிற அளவுக்கு கூட சொல்லி பார்த்தாச்சு வாங்கிட்டு ஓடுறவங்க இந்த ஊர்லேயே கிடையாது வேற ஊருக்கு ஓடிடுறாங்க இப்படி எல்லாம் பிரச்சனைங்க ஃபினான்ஸில் அந்த மாதிரி எல்லாம் இது பண்ணி பார்த்து தாங்க இப்போ அங்கே இருந்து நம்ம இருந்தால் வேலை பார்க்க முடியாதுனு சொல்லி ட்ரான்ஸ்வர் கேட்டு இன்னொரு பிராஞ்சில் வந்து பார்த்து இப்போது ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்க இவ்வளோ பிரச்சனைகளும் பார்த்துட்டு இருந்தது தான் ஃபினான்ஸு முன்னே மாதிரிலாம் லேசுப்பட்ட ஒரு இது இல்லைங்க இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது